இப்போது உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணியில் தேன் ஊற்றி சாப்பிட்டா உடம்பு குறைக்கலாம் இல்லைனா எக்சிக்ஸு ஜிம்மிங் அப்புறம் யோகா இதெல்லாம் பண்ணிணா உடம்பு குறைக்கலாம் நீர் வளர்ச்சி காயெலாம் நிறையா சாப்பிடுவாங்க கொள்ளு சாப்பிடுவாங்க நிறையா விவசாயம் பண்ணிணா இன்னும் உடம்புலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இதுவே யோகா பண்ணிக்கிட்டே இருக்குது எக்சிக்ஸு இதெல்லாம் ரொம்ப இது ஹெல்த்தாக இருக்கும் நிறையா சாப்பிறதெல்லாம் கொஞ்சம் இது பண் பண்ணலாம்